எனக்கு கோவிலுனா நிறைய பிடிக்கும் எல்லா கோவிலுக்கும் போய் பார்த்துனுருக்கிறன் ஆனால் காசிக்கு மட்டும் போகல போகலான்னு ரொம்ப ஆசை ஆனால் போக முடியல ஆனால் அங்கே இருக்கிற ஈசன் வந்து எல்லா இங்கே இருக்கிற ஈசனுக்கெல்லாம் நிறைய போய் பாத்துட்டேன் காசில்ருக்குற ஈஸ்வரர்ரை வந்து பார்க்கல அது பாக்குணும்ன்றது ரொம்ப ஆசை ஆனால் போய் பாத்துடுவேன்